இருபது ஒன்பது ஆயிரத் தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முப்பது ஒன்று ரெண்டாயிரம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு